ஹலோ ஆ மேம் குட் ஆஃப்டர்நூன் நான் கா என் பெயரு பிரியா நான் காரைக்குடிலேருந்து கூப்பிட்றேன் உங்களோடய ஜாப்பு இன் இது பார்த்தேன் அட்வடைஸ்மெண்ட் பார்த்தேன் எதுவும் வேக்கென்ஸி இருக்கா மேம் ஆ நான் வந்து பிகாம் முடிச்சுருக்கேன் மேம் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்ப்பேன் டேலி தெரியும் ஸோ அதுக்கு எதுவும் இருக்கா மேம் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி நான் நான் வந்து ஒரு மினிமம் ஒரு டென் தௌசண்ட் இருந்தால் ஓகேவாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேம் நீங்கள் கம்பெனி நாம்ஸ்

ஓகே மேம் எப்போ வந்தால் மேம் உங்களை பார்க்கலாம் நான் டேரெக்ட்டாக உங்களை ஆஃபீஸில் வந்து ஆ ஓகே மேம் மேம் எதுவும் இன்டெர்வ்யூலாம் இருக்குமா மேம் வாக் இது ரிட்டன் டெஸ்ட் அதுமா இல்லை ரிட்டன் டெஸ்ட்டு அந்த மாதிரி இல்லை ஏதாவது ஓகே மேம் ஓகே மேம் நான் ஈவினிங் ஃபோர் ஓ க்ளாக் வரேன் தேங்க் யூ மேம்